என் வீட்டுக்குப் பின்னாடி கொய்யாச் செடி இருக்குது அந்தக் கொய்யாச் செடியில் நிறையா கொய்யாப்பழம் வாய்க்கும் கொய்யாப் பழத்தை தேடி கிளிங்களும் குருவிங்களும் காக்கை வரும் அது வரும் போது என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் தானியங்களை வெரைப் வெரைச்சு வெரைச்சி விடுவேன் கொஞ்சம் ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி வைப்பேன்